அரசு த தனியாரில் எது சிறந்தார்னு கேட்டீங்கன்னா அரசு மருத்துவமனை தான் ஏன்னா அங்கே வந்து நிறைய மெ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஓகேங்களா போனோன்னயே பார்த்தீங்கன்னா போனோன்னயே டாக்டர்ஸுலாம் இருப்பாங்க பார்ப்பாங்க எல்லா இதுவும் வசதியும் இருக்கும் பெட்ஸு ப்ளட் செக்அப் பண்ணுறதுக்கு அது ஷுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அது தனி எல்லோத்துக்குமே தனித்தனியாக இருக்குமா அவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசு மா பெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இலவசமாக இருக்கும் தனியாருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் டாக்டருக்கும் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் மெடிக்கலுக்கும் கொடுக்கற மாதிரி இருக்கும் எல்லோத்துக்கும் அது அதிக எக்ஸ்பென்ஸிவாக உள்ளது அது மெடிக்கல்ஸு அரசே நமக்கு ப்ரொவைட் பண்ணுது நல்ல ப்ர ப்ராடக்ட்டாக தான் பண்ணுறாங்க நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டி தான் எல்லாமே அதில் இருக்குது இப்போல்லாம் ஃபுல்லாக அட்வான்ஸாகவே வந்துடுச்சு அதில் இப்போ எந்தப் பிரச்சனையும் இல்லை என்ன கேட்டீங்கன்னா அரசு தனியார் தான் அர அரசு தான் சொல்வேன் தனியார் இது சொல்ல மாட்டேன் அரசும் ம மருத்துவமனை தான் சிறந்தது என்று நான் சொல்வேன் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அரசுத்துறையில் வேலை கெ கிடைக்கணும்னா நீங்கள் பத்தாவது பன்னெண்டாவது முடித்திருந்தாலே போதும் முடிச்சுட்டு உங்கள் இது கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே போதும் வேறு எந்த தகுதியும் தேவையில்லை அதை நீங்கள் எக்ஸாம் எழுதி அது டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலு குரூப் இருக்குது நீங்கள் நாலு குரூப்பும் அட்டென்ட் பண்ணி எழுதுனீங்கனாலே போதும் அதிலேருந்து நீங்கள் பா பாஸ் ஆகிட்டீங்கனா போதும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா விஓ தாலுகா ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து இதே மாதிரி ஜாபுக்கு நிறைய எக்ஸாமுக்கு அது இதுத்துக்கும் தனித்தனி குரூப் இருக்குது ஏன் கலெக்டர் எக்ஸாமுக்கு கூட நீங்கள் டென்த்து டுவல்த்து பாஸாயிருந்தால் கூட போதும் அது இருந்தாலே நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமோ குரூப் த்ரீ எக்ஸாமோ அதை நம் பா பார்த்துட்டு நீங்கள் படித்து ஜென்ரல் நாலேஜ் படித்தாலே போதும் வேறு எதுவும் பெருசாக படிக்கணும் இல்லை ஜென்ரல் நாலேஜ் நமக்கு இருந்தாலே போதும் அதை நம்ம ஆன்சர் பண்ணி அதை நம்ம எழுதி அங்கே க பாட்டுக் நம்ம பாஸாயிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது தகுதி மட்டும் இருந்தால் போதாதுன்னு இல்லை நமக்கு ஜென்ரல் அறிவு இருக்கணும் அதப் போல் அந்த புக்கு கூட இருக்குது அதை வாங்கி படித்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கக் கூட தெ தெரிஞ்சு எழுதிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு என்ன உங்களுக்கு தேவைப்படுவது வந்து ர ஆதார் கார்டு இருக்கணும் உங்கள் டென்த்து நீங்கள் முடித்தது டுவல்த்து சர்டிவிகேட்டு இதெல்லாம் இருந்தாலே போதும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடலாம் ஊழல ஒழிக்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஓ ப எதுவும் தப்பு பண்ணாமல் நீங்கள் ஆத் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்து எந்த ஊழலும் பண்ணாமல் நேர்மையாக நீங்கள் இருந்தாலே போதும் மற்றவங்க எல்லாம் மாறிக்குவாங்க மற்றவங்க இதைப் பார்த்தீங்கன்னா உங்கள் இதுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியும் மற்றவங்க ஊழல் பண்ணுறாங்க அதை விடுங்க நீங்கள் வந்துவிட்டு அதில் ஊழல் பண்ணுங்கள் ஊழல் பண்ணாமல் ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கனாலே போதும் மற்றவங்க அதைப் பார்த்து திருந்தலாம் இல்லைன்னா எங்கே நம்ம மாட்டிக்கிவோமோ அவங்க அவர் நல்லவரா இருக்கார் நம்ம வந்து மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்பாட்டி நிற்பாட்டி ஊழலே இல்லாமல் ந நல்ல வழிக்கு கொண்டு வந்துடலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் போய்ட்டு பாஸ் ஆகி கவர்மெண்ட் எம்ப்ளாயியா போய் எந்த ஊழலும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னாலே மற்றவங்க வந்து அது பார்த்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ் இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க அவங்களுக்கு சரி அவங்களும் நம்ம நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்களும் நல்லா இருக்காங்க அவங்க இப்போ இருக்காங்க திடுதிப்புன்னு ஏதாவது ரைடு வந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் தான் அவங்களை வந்து அந்த ஊழல்ல இருந்து ஒழிக்க முடியும் நம்ம போய் போய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களுக்கு தானாக தோணணும் மனசில் பயம் வரணும் அப்படி வந்தாலே போதும் அவங்க ஊழல விட்டு அவங்க விலகிப் போயிடுவாங்க அது எந்த ப இதுவும் கிடையாது நீங்கள் ஒழுங்கா பாஸ் பண்ணி நீங்கள் நேர்மையாக நீங்கள் நேர்மையாக நடந்தாலே போதும் மற்றவங்க எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பிருக்குது